உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கொழந்தைய போய் சேர்த்துறோம் அப்படின்னா முக்கியமாக தேவையானது ஆதார் கார்டுங்க ஆதார் கார்டு அப்படிங்கிறது எல்லா ஆதார் அட்டைங்கிறது இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் மிக முக்கியமான ஒரு ஒரு அடையாளமாகத்தான் நம்ம பார்க்கப்படுறோம் அந்த அடையாளம் நம்மளுடைய அடையாளம் நம்ம வந்து இந்த நாட்டில் வாழ்கிறோங்கிறக்கு ஒரு முக்கிய ஆதாரமே முதலெலாம் பார்த்தீங்கன்னா ரேசன் கார்டு தான் ஆதாரமாக இருந்தது இன்றைக்கி ஆதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய ஆதார ஆதார் அட்டை தானுங்க ஆதார் அட்டை இருந்துச்சு அப்படின்னா போதும் எல்லா பக்கமுமே நம்ம ஸ் பள்ளிகளில் கல்லூரிகளில் சேர்றக்கங்கூட நமக்கு ஆதார் கார்டு போதுமானதுங்க அப்போ அந்த ஏனால் கொழந்தைகள்லையே ஆதார் கார்டு எடுத்துடறோம் இல்லைங்களா அந்த கொழந்தை வந்து சின்ன வயசா இருக்கும்போதே நம்ம அப்பா அம்மானுடைய ரேகையை வெச்சு ஆதார் கார்டு எடுத்துடறாங்க அப்புறம் அது வளரும்போது அஞ்சு வயசு ஆறு வயசுல அந்த ஆதார் கா ஆதார் அட்டையை புதுப்பிச்சிடறாங்க அந்த கொழந்தையோட ரேகையை வெச்சு அதை புதுப்பிக்கிறாங்க அதனுடைய புகைப்படத்தை மாற்றி புதுப்பிச்சுட்றாங்க அப்போ சின்ன வயசுல ஆதார் கார்டு வந்துறங்காட்டிக்கும் அதுபோக உள்ளுர் பள்ளி அப்படின்னா சின்ன சின்ன பள்ளிகள் அதுதான் அஞ்சாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அப்போ அந்த கொழந்தை நீ கொண்டு போய் நம்ம கொண்டு போய் சேர்த்தம்போது சின்ன வயசில சேர்த்தம்போது அந்த குழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழுங்க பிறப்புச் சான்றிதழ் ரொம்ப முக்கியம் அந்த கொழந்தையினுடைய ஏனால் அப்போதான் அந்த கொழந்தையினுடைய வயசு என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரியவரும் அதனாலே அந்த கொழந்தையினுடைய பிறப்புச் சான்றிதழ் ஆதார் அட்டை இது வந்து போதுமானதுங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் கொழந்தைய சேர்த்துறக்கு உள்ளுர் பள்ளிக்கூடத்தில் கொழந்தைய சேர்த்துறக்கு இது போதுமானது கட்டணம்னு பார்த்தீங்கன்னா பெரிசா கட்டணமெலாம் எதுவும் இல்லைங்க அரசு பள்ளியில் கட்டணமெலாம் இருக்காது இதுவே தனியார் பள்ளியில் கொண்டு போய் நீங்கள் வந்து எல்கேஜி வகுப்பில் சேர்த்துனீங்க அப்படின்னா அது அதுக்கு வந்து கட்டணம் இருக்கும் இதே வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பன்னெரெண்டாயிரம் பதினஞ்சாயிரன்ருக்குங்க உள்ளுர் பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி சேர்த்துறக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளி அப்டின்னு பார்க்கும்போது அங்கே வந்து கட்டணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஐம்பதாயிரோம் நாற்பதாயிரம் அந்த மாரிருக்குங்க கட்டணம் வந்து பள்ளிக்கு பள்ளி வேறுபடும் அது வந்து தனியார் பள்ளிக்குங்க ஆனால் உள்ளுரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு பள்ளிகளில் கட்டணமே கிடையாதுங்க கட்டணம் இல்லாமல் தான் கொழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க அதுபோக நம்ம சேர்க்கறக்கு வந்து ஆதார் அட்டையும் பிறப்புச் சான்றிதழும் இருந்தால் போதுமானதுங்க